கிராமப்புற மக்களுக்குன்னு பார்த்தோம்னா கபடி கொக்கோ அந்த மாதிரி விளையாட்டில வந்து நம்ம இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ணும்போது அதில் நம்ம ஸ்டி டே ஸ்டேட் லெவல்லயோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ப்ரைஸ் வாங்கி அதில் சர்ட்டிவிகேட் வாங்கி அதை நான் படிப்புக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது என் பொண்ணுக்கே பார்த்தோங்கனா அவள் படிப்புக்குன்னு அது நாங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறோம் அவள் காலேஜ் படிக்கும்போது அவள் கொக்கோவில வாங்கின சர்ட்டிவிகேட்டை வச்சு அவளுக்கு போய் அந்த சர்ட்டிவிகேட்டை வச்சு அவளை சேர்த்துவிட்டேன் சேர்த்துவுடம்போது அவளுக்கு பாதி பீஸ் தான் கேட்டாங்கள் அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சிங்க